சொல்லுங்கள் மேம் ஆ கேட்குதுங்க சொல்லுங்கள் மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் மேம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரை கூப்பிட்லாங்க மேம் ஓகேங்க மேம் மேம் ஆ இருக்குதுங்க மேம் இதுமாதிரி டான்ஸு ஆடத் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்புறம் சிங்கிங் அதுக்கப்புறம் நிறையா இந்த சிலம்பாட்டம் ஆடுவாங்கள்ல அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டு வரும்போது அவங்க முன்னாடி ஆடிட்டு வரமாதிரி பண்ணலாங்க ஆ பண்ண சொல்லலாம்ங்க மேம் ட்வெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்ஸெல்லாம் பார்த்து பண்ண சொல்லலாம்ங்க அவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா பேசுவாங்க

ஆ சரிங்க மேம் ஆமாங்க மேம் ஆ ஓகேங்க மேம்

ஓகேங்க மேம் ஓகே ஆ ஓகேங்க மேம் என்ன டைமிங் மேம் ஓகேங்க மேம் ஆ சரி ஓகேங்க மேம் ம் சரிங்க சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் மேம் ஆங்க்கர் பண்ணுற ஆங்க்கரிங் பண்றதுக்கு எதுவும் டீச்சர்ஸ் எல்லாம் ஓகே மேம் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் வைச்சா அவங்க கொஞ்சம் திணருவாங்க டீச்சர்ஸ்ஸாக வைச்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் தமிழ் ப்ரொனவுன்சேஷன் நல்லாயிருக்கும் ஓகேங்க மேம் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நேரில் வந்து பேசிக்கலாம்ங்க மேம்